ஹலோ இது வந்து செட்டிநாட்டு பிரியாணிங்களா செட்டிநாடுங்களா செட்டிநாட்டில் சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஒரு பிரியாணி எவ்வளோ ஆக போகுது ஒரு பிரியாணி வந்துட்டு நூற்றி ஐம்பதுங்ளா அப்போ மட்டன் பிரியாணி எவ்வளோங்க போகுது முந்நூறுபா போகுதுங்ளா இப்போ சிக்கன் பிரியாணி நூற்றி ஐம்பதுருவாயும் மட்டன் பிரியாணி முந்நூறுபாயிலையும் போகுது சரிங்க சரிங்க எங்களுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு ஐம்பது பேருக்கு வேணுங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்குங்களா மட்டன் பிரியாணி ஒரு ஐம்பது பேருக்கு வேணுங்க இப்போ மட்டன் பிரியாணிக்கும் ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்குங்களா ஆமாங்க ஆமாங்க டோட்டலாக எங்களுக்கு நூறு பிரியாணி வேணும் ஐம்பது சிக்கன் பிரியாணி ஐம்பது மட்டன் பிரியாணி இதில் ஏதாவது கூப்பன் கொடுப்பீங்களா இல்லை ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா என்ன டிஸ்கவுண்ட் எவ்வளோ டிஸ்கவுண்ட் சரிங்க சரிங்க ஆஃபர் இருக்குங்களா சரிங்க சரிங்க நாங்கள் எப்போ வரணும் என்னான்னு சொல்லிடுங்க வந்துறோம் சரிங்க சரிங்க சரிங்க கண்டிப்பாக வந்துடறோம் சரிங்க பிரியாணி நீங்கள் எல்லா வெச்சுருங்க அதுக்கான கூப்பனையும் சொல்லிடுங்க குறியீட்டு எண்ணையும் சொல்லிடுங்க சரிங்களா சரி